டமோட்டோ ஃபுட் டெலிவெரியா சார் சார் நான் ஃபுட்டு ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதில் வந்து அட்ரெஸ் வந்து தப் தப்பான அட்ரெஸ் கொடுத்துட்டேன் என் தம்பி வீட்டு அட்ரெஸ் கொடுத்துட்டேன் ஆனால் நான் எங்கள் தம்பி வீட்டில் இல்லை வேறே இடத்துல இருக்கறோம் நீங்கள் எங்கள் டோலில் இருக்கறீங்களா சார் சார் டோல்லருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னால் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ரெண்டாவது வீடு தான் எங்கள் வீடு இங்கே மாரியம்மன் கோயில்கிட்ட வந்து கால் பண்ணுங்க சார் நாங்கள் வந்து வாய்ங்க்கிறோம் ஒரு ஃபுட் டெலிவெரி ஆ ஆமாம் சார் நீங்கள் ஒரு ரெண்டாவது ரெண்டாவது மாடி வந்து கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து வாய்ங்க்கிறோம்